இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கலாச்சார விழாக்கள் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது நம்ம ஊரிலே வந்து நிறையா திருவிழாலாம் நடக்கும் அது என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த தீமிதி திருவிழா சடல் சுற்றுவாங்க அப்புறம் தெப்பத் திருவிழா அந்த மாதிரி நிறையா திருவிழா நடக்கும் சீசனுக்கு சீசன் திருவிழா மாறிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே அங்கே வந்து நல்லா இருக்கும் நிறையா வந்து திருவிழான்ற பேர்ல வந்து நிறையா வந்து கடைகள் போட்டிருப்பாங்க நம்மளுக்கு பிடிச்சது நம்ம போய் வாங்கலாம் நிறையா ஐஸ்கிரீம் கடை இருக்கும் நம்ம வந்து வீட்டில மற்ற நேரத்தில் கேட்டால் அதெல்லாம் வாங்கித் தர மாட்டாங்கள் இந்த மாதிரி திருவிழா டைம்ல நம்ம கேட்கும் போது நம்மளுக்கு வந்து அதெல்லாம் சரி ஒன் டே தானே திருவிழா ஜாலியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறையா வாங்கித் தருவாங்கள் அது மாதிரி நம்ம வந்து திருவிழான்ற போது நம்ம வந்து ட்ரெஸ் ட்ரெஸெலாம் நம்மளுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு போட முடியும் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா ஊரை சுற்றலாம் அந்த திருவிழாவில கோயில்லே எல்லார்க்கூடையும் சுற்றிட்டு வந்துட்டால் நம்ம வீட்டிலையும் எதுவும் அந்த நேரத்தில் நம்மள எதுவும் கேட்க மாட்டாங்கள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பண்டிகை பண்டிகை நாட்கள் வந்து இப்போ பொங்கல் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்களை வழிபடுவது தான் பொங்கல் திரு பொங்கல் திருவிழா அதில் வந்து பார்த்தீ அந்த பண்டிகை அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு காலையிலே எழுந்துருச்சு குளிச்சிட்டு சுத்தமாக ப சூரியபகவானுக்கு வந்து பொங்கல் வச்சு படைச்சி அதை வந்து நம்ம கொண்டாடுவோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி தீபாவளி அன்னைக்கியும் அப்படி தான் காலைலே எழுந்து குளிச்சிட்டு அசுரனை அழித்த நாளை தான் தீபாவளியாக கொண்டாடி இருக்கோம் அந் அதனால் வந்து அதை வந்து நம்ம வந்து பட்டாசு வெடிச்சு கொண்டாடுவோம் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச ட்ரெஸ் நிறையா ட்ரெஸ் வாங்கித் தருவாங்கள் நம்ம ட்ரெஸ்ஸு போட்டுகிட்டு நம்ம வந்து நிறையா பட்டாசு வெடிக்கலாம் நிறையா பலகாரமெலாம் செய்வாங்க தீபாவளிக்கு அதெல்லாம் நம்ம சா செஞ்சு சாப்ட்டுவிட்டு இருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரஸ்வதி பூஜை இந்த மாதிரி பூஜை டைம் சரஸ்வதி பூத பூஜை ஆயுத பூஜை விநாயகர் சதுர்த்தி இந்த மாதிரி டைம்லலாம் வந்து நம்ம வந்து நம்மளுக்கு பிடிச்ச கடவுளை வந்து நம்ம நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அலங்கரிச்சு அதுக்கு வந்து நம்ம வந்து பூஜை பண்ணிகிட்டு இருப்போம் பு அப்படி பூஜை பண்ணும் போது நம்மளுக்கு வந்து ஒரு மனசுக்கு வந்து ஒரு அமைதி ஒரு ஒரு சாந்தம் கிடைக்கும் அப்படி இருக்கும் போது நம்மளும் வந்து இன்னும் நிறையா பண்ணணும் அப்படின்னு தோணும் இதனாலேயே வந்து நம்மளுக்கு மோஸ்ட்டாக திருவிழா இந்த மாதிரி பண்டிகை நாளெலாம் ரொம்ப பிடிக்கும்